சர்வதேச அளவில் அங்கீகாரம் தேவைப்பட்ற சில இந்திய விளையாட்டுகள் என்னென்ன அப்படின்னா கபடி முக்கியமாக நான் சொல்ல வந்தது கபடி கபடி வந்து தமிழ்நாட்டோடைய மாநில விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது வந்து தேச அளவில் அதிகமான அங்கீகாரம் கிடச்சாலும் நம்ம சர்வதேச அளவில் வந்து அவ்வளவான முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ கபடிக்கு வந்து இன்னும் நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் கபடி வந்து ஒரு ஒரு ஒரு நல்ல ஒரு கேம் நல்ல ஒரு விளையாட்டு அதில் வந்து அதுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் அண்ட் பேஸிக்கலி நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கொக்கோ அண்டு பால் பேட்மிண்டன் பிளேயர் கொக்கோவும் அண்ட் பூப்பந்து பிளேயர் சின்ன ஸ்கூலில் இருந்து நிறையா ஸ்டேட் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் யுனிவர்சிட்டியலாம் ரெப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் சரி கொக்கோவும் சரி பால் பேட்மிண்டன் பூப்பந்தும் சரி இதுவுமே வந்து சர்வதேச லெவலில் அதிகமாக பேசப்படலை அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கல ஸோ இதுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கிடைக்கணும் அது அதுலேயும் நிறையா நம்ம நம்ம தமிழ் நம்ம இந்தியாவில் நிறைய நல்ல விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க ஸோ அதையும் ந நல்ல சர்வதேச அளவில் விளையாடி அவங்களுக்கும் நிறையா அங்கீகாரம் கிடைக்கணுன்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன்